இப்போது தொழில்நுட்பம் டெக்னாலஜிவைஸில் வந்து இப்போது ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு மொபைலும் இருக்கு இப்போ பெரிய சைஸில் டிவின்றது அதேமாதிரி சின்னதில் ஆண்ட்ராய்டு செல் மொபைலும் இருக்குங்க இது ரெண்டுத்தில் எதுனா நம்ப வெளியில் போயிட்டு நான் பார்க்க வேண்டிய விஷயங்கள எடுத்து கேதர் பண்ணிக்கிறதுக்கும் எடுத்து வந்து சேமித்து வைக்கவோ இல்லை ஒரு விஷயத்தை வீட்டுலிருந்தே வெளியிலேந்து எடுத்து தெரிஞ்சுக்கவோ அதுக்கு நமக்கு மொபைலில் வந்து குறிப்பிட்ட ஸ்பேஸ் கொடுத்து அந்த தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்தி எட்டு ஜிபி பன்னிரண்டு ஜிபி அப்படின்ற மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்து நமக்கு சேமித்து வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அந்த தகவலை நம்ம எடுத்து திரும்ப பார்க்கணும் எத்தனை முறை பார்க்கணுனாலும் அது உபயோக பண்றமாதிரி தொழில்நுட்பம் நமக்கு வளர்ந்துருக்கு அதுக்கு முன்னே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குதான் நமக்கு உள்ளாரா வந்து ஸ்டோரேஜ் இருக்கும் வேலை வெளியிலிருந்து எக்ஸ்டர்னலாக நாம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறமாதிரி இருக்கும் அது இல்லாமல் இப்போ எங்கேயும் எடுத்து கொண்டு போகிறமாதிரி மூவபுள்லாக இருக்கிற மாதிரி நமக்கு யூஸ்சாவுது மொபைல் அதேமாதிரி ஆண்ட்ரியாடு அதிலயே வந்து எல்இடின்னு கொண்டு வந்திருக்காங்க அதிலயுமே ஒரு சிலவர்களாம் இப்போ வர எக்ஸாம்பிள் எம்ஐனு வச்சுங்களேன் எம்ஐயில் வந்து அவங்க சொந்த ப்ராசஸ்சரயே ரெடி பண்ணி அவங்க கொடுக்குறாங்க இப்போ ஒரு ப்ராண்டுக்கு ஒரு ஒரு ப்ராண்டில் வந்து அந்த ப்ராண்டுக்கு மட்டுமே அமௌன்ட் கொடுத்து இந்த ப்ராண்டுக்கு இவ்வளோ அமௌன்ட்டுன்ற மாதிரி கொடுத்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் எம்ஐயில் வந்து ஒரு அளவு ரீசனபுளாக எல்லாருமே அதை யூஸ் பண்ணற மாதிரி சொந்த ப்ராசஸர் ரெண்டு மூணு வச்சு இன்பில்ட்டாக அவங்ளே கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு நல்லா கிளாரிட்டியோட பிச்சர் கிடைக்கிது யூடியூப்பு அதுமாதிரி நிறைய விஷயங்கள் டேரக்ட்டா அவங்க பண்றதால் நல்லா கெடைக்கிது இப்ப எப்படி அதை சொல்றோன்னா இப்ப டிஷ் ஆண்ட்டனா யூஸ் பண்றோம் இல்லீங்களா கேபிள்வைஸு நாம பார்த்த படத்தோட கிளாரிட்டிக்கும் இப்ப டிஷ்ஷில் யூஸ் பண்றதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கோ அதை மாதிரி சொந்த ப்ராஸசர் ஒரு கம்பனி பண்ணாங்கன்னா அதில் நல்லா கிரா கிளாரிட்டி இருக்கும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தொழிநுட்பத்தில் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லுவேன் அப்புறம் என்ன சொல்லான்னா ஸ்டோரேஜ்வைஸ்ஸும் அதில் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து எண்டர்டைமன்ட்டு அதே இப்போ இந்த ஆண்ட்ராய்டுவைஸ்ஸும் சரி டிவிலையும் சரிங்க இப்போ ஜியோ வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து நெட்டு கொடுத்ததால நிறைய விஷயங்கள் இப்போ யூட்யூப்லிருந்து வேற எல்லா விஷயங்களுமே வந்து நேரில் போய் தியேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்க சூழ்நிலைகள் மாறி ஓடிடில விட்டு செல்லுலேயே நாம் பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்க ஆண்ட்ராய்டு டிவிலயே பார்த்துக்கலான்ற மாதிரி நிறைய இந்த டிஜிட்டலில் இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஜ நெட் ஃபெசிலிட்டி எல்லாருமே ஃபிளக்ஸபுலா கொடுத்ததால் அது நமக்கு வந்து எண்டர்டைமன்ட்டுக்கும் அது யூஸ் ஆகுது ஒருத்தவங்க படிக்கிறதுக்கோ எல்லா வகையிலயுமே எண்ட மெயின் எண்டர்டைமன்ட் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வெளிலிருந்து பார்க்காத வீட்லிருந்தே பார்த்துக்கலாம் சினிமா அப்படின்லாம் போகும்போது அதுக்கு யூஸ் ஆகுது எண்டர்டைமன்ட்வைஸ் அப்புறம் கல்வியில் சொல்ல போக போகும்போது இப்போ கல்வி அமைச்சர் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இருக்காரல்ல அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்த கொரோனா டைமில் ஸ்கூல் பிள்ளைங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது பட் ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்கள் அவங்க படிச்சதோட எஜிகேஷன் லெவலில் அவன் என்ன ரிட்டனாக எழுதிருக்கானோ அதில் அவனோட அவுட் புட் மார்க் வரணும் மெயினாக அவர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த விஷயம்னா அந்த டுவெல்த்தில் மார்க் பிள்ளைங்களுக்கு கொண்டுட்டு வந்தது அந்த எல்கேஜிலேருந்து பதினாலு வருஷம் படிச்சதோட விஷயம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு கரக்ட்டாக டெ டுவெல்த்தோட மார்க்லிஸ்ட்டில் வரணுன்றதுக்காக கரக்ட்டாக பிளான் பண்ணி அந்த டென்த் மார்க் லெவன்த்து மார்க்கு அதோடு மேஜர் சப்ஜெக்ட்டு தியரி பேப்பர் அழகாக கொண்டுட்டு வந்து அந்த பையனோ பொண்ணுக்கோ தாழ்வு மனப்பான்மை இல்லாதளவுக்கு அந்த அவுட் புட்ட கொடுத்தது ஃபஸ்ட்டு விஷயம் அது ரொம்ப ஒரு க கட் அண்ட் க்ளீயராவும் ரொம்ப டெக்னிக்கலாக அதை கொண்டுட்டு வந்தது வந்து யாருமே யோ எதிர்ப்பார்க்கவே இல்லை யாருமே நெகட்டிவாக திரும்பி அதை கமெண்ட் பண்ண முடியாதளவுக்கு அதை ஒரு அவுட் புட் வந்து அந்த கொடுத்தாங்க அதை தாண்டியே அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இதுவரையுமே இன்னைய வரைக்குமே ஆஃப்டர் கொரோனா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குறாங்க பிள்ளைங்கள் கல்வி பாதிக்காத அளவு